இப்போது செய்தி ஊடகங்கள் பத்திரிக்கை அதில் எப்போவும் உண்மையை தான் சொல்லுவாங்க ஏன்னா தப்பான தகவலை ஏதுன்னு சொல்லிட்டாங்கன்னால் அந்த பத்திரிக்கையோடய பேர் கெட்டுரும் அதுப்போக அதில் வந்து அவங்க அவங்க மேல் கம்பளைண்ட் பண்ணலாம் அதுப்போக அவங்களுக்கு தேவையான இந்த மாதிரி என்னோடய நேம் இது பண்ணிட்டாங்க மிஸ்யூஸ் பண்ணிகிட்டாங்க இந்த மாதிரி என்னோடய என்னை என்னை பற்றி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல் கேஸும் போடலாம் அதனால் பத்திரிக்கை ஆஃபீஸ் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நியூஸும் சொல்லும் போது அவங்க வந்து இதெல்லாம் உண்மையாக இதை வந்து எல்லாம் ஆதாரத்தையும் வச்சுட்டு தான் ஒரு நியூஸ் அவங்க சொல்லுவாங்க அதேப்போல் அதேப்போல் சமூக ஊடகங்கள் அப்புறம் இது மொபைலில் போடுறது வந்து அவங்க நியூஸ் போடுவாங்க இப்போ தான் அடிக்கடி பிராங்க் நியூஸ் அந்த மாதிரி அது இதுன்னு பிராங்க் வீடியோ பண்ணுறோம் அந்த மாதிரி நிறையா பண்ணுறாங்க சமூக ஊடகங்கள் நம்புறதை விட பத்திரிக்கை செய்தித்தாள்கள் நம்புகிறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது ஏன்னா அதில் மட்டும்தான் எல்லா ஊடகம் எல்லாம் தகவலையும் கரெட்டாக கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க எந்த யாரு வந்து எந்த கேள்வி கேட்டாலும் அவங்க வந்து அவங்க ப்ரூஃப்பை காமிப்பாங்க இது நீங்கள் இப்படி பண்ணினால தான் நாங்கள் இந்த நியூஸ் இது போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய ஒபீனியன் படி நியூஸில் சொல்கிறது தான் உண்மையான தகவல்ன்னு நான் நம்புகிறேன்